என்னுடைய அறிவுக்கு வந்து சவால் விடும் ஒரு புத்தகமாக எந்த புத்தகம் இருந்துச்சுனா பொன்னியின் செல்வன் என்ற புத்தகம் தான் கல்கி எழுதி இருக்கக்கூடிய புத்தகம் தான் இருந்துச்சு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்திங்கனா வந்து அந்த புத்தகத்தினுடைய வரிகள் வந்து ஒரு ரெண்டாயிரம் பக்கங்களுக்கு மேலாக இருந்தது ஆனால் வந்து அதை வந்து அந்த கதைகள் வந்து படமாக எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கனா வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வந்து படமாக எடுத்து காமிச்சிடறாங்க அந்த படத்தை வந்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் என இரண்டு பாகமாக வந்து எடுத்து அதை காமித்தாங்க அந்த படத்தினுடைய கதைகள் வந்து படம் பார்ப்பதன் மூலமாக வந்து என்ன ஆகுதுனா வந்து புரியாமல் பல விஷயங்கள் வந்து புரியாமல் போய் விடுகின்றன அது மட்டும் கிடையாது அந்த புத்தகத்தினுடைய இரண்டாயிரம் பக்கம் புத்தகம் வந்து நாவல் போன்று இரண்டாயிரம் பக்கங்கள் உள்ளதால் அதனை தங்களால் வந்து புரிந்து கொள்ள இயலவில்லை எதனால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் அதில் நிறைய வந்து பலவிதமான கு குணச்சித்திரங்கள் வந்து இருப்பதால் கேரெக்டர் என்பதால் எங்களால் சரியாக அதனை வந்து புரிந்து கொள்ள இயலவில்லை இந்த படத்தை பற்றி நாங்கள் வந்து குடும்பத்துடன் வந்து பொன்னியின் செல்வன் எல்லாமே சேர்ந்து தான் பாத்தோம் இந்த படத்தை வந்து வீட்டிலையும் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்